ஆ குட் ஈவினிங்மா சொல்லுங்கம்மா கவுன்சிலர் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் சரிம்மா எங்கே என்ன ஊர் ஆ சரிம்மா

அப்படியாம்மா சரிம்மா என்ன க என்னம்மா என்ன எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கியாம்மா நீனு ஆ சரிம்மா பர்சண்ட்டேஜ்ஜி எல்லாம் அதிகமாக தானே இருக்கு சரிங்கம்மா சரிம்மா கண்டிப்பாக பண்ணித்தந்துடலாம்மா படிக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி உதவி கேட்டால் அதெல்லாம் பண்ணுறது ஒன்றும் பயம் இல்லைம்மா பண்ணித்தத்துடுறேன்மா நாளைக்கு எத்தனை மணிக்கு ஆஃபிஸ் வரணுன்னு சொல்லுமா வந்து உங்களுக்கு ரெக்கமண்ட் பண்ணி பேசுறேன் சரிம்மா

ஆ ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம்மா சரிம்மா சரிம்மா ஆ நீ வந்துரும்மா நான் சயின் போட்டு கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஓகேம்மா ஒன்றும் அதெல்லாம் பயம் இல்லைம்மா படிக்கிற பிள்ளைங்க படிக்கி படித்த பிள்ளைங்க குடும்ப கஷ்டத்துக்காக கேட்குறீங்கங்கும் போது இதை கூட பண்ணலன்னா என்னம்மா இருக்கு நான் பண்ணித்தரேன் நீங்கள் வாங்கம்மா பயப்புடாமல் ம் ஓகேம்மா